செடிகள் ஆரோக்கியமாக வளர்க்க எனக்கு ஆலோசனை கொடுத்தது எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி நிறையா செடிகள் நட்டு வளர்த்து பெரிய பெரிய விவசாயமே பண்ணிருக்காங்கள் நிறைய செடிகள் வளர்த்தும் நல்லா அவ் அந்த செடிகள் எல்லாம் பராமரிக்க எப்படின்னு அவங்கள் தான் எனக்கு ஸ் ஆலோசனை கொடுத்துருக்காங்க அவங்க செடிகள் வளர்க்கற விதத்தைப் பார்த்து எனக்கு செடிகள் வளர்க்கணுன்னு ஆசை வந்துச்சு எனக்கு ஆசை வந்தப்போ எங்கள் பாட்டிகிட்ட தான் போய் கேட்டேன் அவங்களும் சலிச்சுக்காமல் எனக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கள் இப்போ போய் செடி வளர்க்கறதுக்கு வளர்க்கறது எப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க அவங்க சொன்னாங்கள் முதல்ல செடி வளர்க்கறது என்னென்ன செடி வளர்க்கப் போறேன்னு என்கிட்ட கேட்டாங்கள் அதுக்கு எனக்கு பதில் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் செ எங்கள் பாட்டிகிட்டயே கேட்டேன் என்னென்ன செடி வளர்க்கறது பாட்டி அப்படின்னு கேட்டப்போ அவங்கள் சொன்னாங்கள் முருங்கச் செடியை வளரு முருங்கை மரத்தை முதல்ல நட்டு வை அது தான் ரொம்ப நல்லது தரும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு இப்போ அந்த முருங்கச் செடியை எப்படி வளர்க்கறதுன்னு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்கள் சொன்னாங்கள் ஒரு தோட்டம் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கற இடத்துல போயி நல்லா ஆழமாக குழி பறிச்சு அதை நல்லா நட்டு வச்சு ஒரு நாளைக்கு நாலு தடவை தண்ணி ஊற்றுனா ஒரு டெய்லிக்கும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் அதுக்குத் தேவையான உரத்தையும் நம்ம போட்டுக்கிட்ருக்கணும் ஒரன்னு சொல்லி கடையில் வாங்குற ஒரம் மட்டும் தான் சேர்கணுன்னு இல்லை நம்மளே வீட்டில் உரம் சேர்க்கலாம் உரம் தயாரிக்கலாம் எப்படின்னா நம்ம வீட்டில் காய்கறி கட் பண்ணிட்டு வேஸ்ட் ஆன குப்பைல்லாம் இருக்கும் அந்த காய்கறி கப் கட் பண்ண குப்பை எல்லாம் எடுத்துட்டுப் போயி அதை மண்ணில் மக்க வச்சு அதை மக்னதுக்கு அப்புறம் அங்கே போய் அதை அந்த மரத்தில போட்டோன்னு வச்சுக்கங்க செடி ஸ்ஸா அந்த மரம் நல்லா வளரும் அந்த முருங்கை மரம் நல்லா வளர்ந்துச்சுன்னா நமக்கு நிறைய பயன் தரும் அதே மாதிரி வே கெமிக்கல் உரம் எல்லாம் போட்டுச்சுன்னால் அது கெமிக்கல் மரமாக ஆயிடும் இயற்கை உரம் தான் போடணும் அதே மாதிரி மல்லிகை மல்லிகை பூச்செடி எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க முல்லைச் செடியும் எப்படி வளர்க்கறதுன்னு சொன்னாங்கள் எனக்குக் கீரையிலயே வல்லாரைக் கீரை தான் ரொம்பப் பிடிக்கும் ஏன்னால் வல்லாரைக் கீரை மூளைக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வல்லாரை கீரையை சாப்பிட்டால் நமக்கு ஞாபக சக்தி பெருகும்ன்னு சொல்லுவாங்கள் அது உண்மை தான் வல்லாரைக் கீரை உடம்புக்கு நல்லது ஆனால் அது கிடைக்கறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஒரே ஒரு செடியை வாங்கி நட்டு வச்சு வளர்த்தா ரொம்ப ஈஸி தானே கடையில் போய் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதே ஒரு ஒரு செடியே பத்து ரூபா எப்படியோ சொல்லுவாங்கள் அதுக்கு நம்ம செடியை ஒரு செடியை வாங்கி அதை நட்டு வச்சோன்னு வச்சுக்கங்க அதை எப்படி நட்டு வக்கணுன்னா ஒரு பானையை எடுத்து அதில் செம்மண்ணையும் களிமண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு அதில் ஒரு வல்லாரைக் கீரை செடியை வச்சுட்டு பாசம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா ஊற்றி விட்டால் அது நல்லா வளரும்ன்னு சொல்வாங்கள் வல்லாரைக் கீரை வல்லாரை கீரை வந்து வளர்ந்து அது நமக்கு நிறைய பயன் தருது என்ன பயன் ஞாபக சக்தி தரும் நமக்கு உடல் நல்லா வலிமையாக இருக்கும் சோர்வு இல்லாமல் காட்டும் அதே மாதிரி வல்லாரைக் கீரை அதே முல்லைப் பூச்செடியை வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க முல்லைப் பூன்னாலே பூ பூ இப்போ பாருங்களேன் முலம் நூறு ரூபா இதெல்லாம் எவன் போய் கடையில் வாங்குவான் அதுக்காக நம்ம வீடடிலயே வளர்த்தோன்னு வச்சுக்கங்க இது காசு செலவு இல்லாமல் இருக்கும் நாம் எப்போ வேண்ணாலும் தலைக்கு பூ வச்சுக்கலாம் கடையில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்காம பூவை எப்போ வேண்ணாலும் வாங்கி வச்சுக்கலாமா அதே மாதிரி தான் மல்லிகைப் பூவும் இதே மாதிரி எல்லாச் செடியையும் எங்கள் பாட்டி எப்படி நட்டு வைக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் இப்போ வந்து அதில் பூச்சி எதுமே அதில் கொள்ளாமல் இருக்க அதாவது வராமல் இருக்க அதில் சுற்றி வேலி போடணும் வேலி போட்டால் அது வராமல் இருக்கும் எந்த ஆடு மாடும் செடியை வந்து தின்னாது தின்னு அந்தச் செடியை தின்னாலும் அந்தச் செடியை பராமரிக்கணும் முதத் தடவை தப்பு பண்ணிட்டாலும் அடுத்த தடவை ச்சீ பூ அது வளர மாட்டேங்குது இனிமேல் அதை வளர்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது இது ஒரு செடியை வளர்க்கணுனாலே ஒரு ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கணும் அந்தச் செடி ஒரு வருஷத்தில் வளரலனாலும் நீங்கள் முயற்சியை கைவிடவே கூடாது செடி வளர்க்கறது இந்தக் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் இப்போ யாருமே செடியே வளர்க்கறது இல்லன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்கள் எங்கள் பாட்டி சொன்னதுனால் இப்போ நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு செடி நட்டு வைப்பேன்